இந்த பழங்கால நாணயங்கள் அதாவது இந்த அஞ்சு பைசா பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா இந்த மாரி காயின்ஸ்லாம் எங்கள் வீட்டில் நிறையா எடுத்து சேர்த்து வச்சுருப்பாங்க நான் எதுக்குன்னு கேட்பேன் பட்டு சும்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பழங்கால நாணயங்களை சேகரிக்கிறவங்கள்லாம் வந்து நிறையா காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி பைசா காயினையே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க இதுக்கு மேலையும் அதாவது ஃபியூச்சரில் இதோட மதிப்பு வந்து இன்னுமே அதிகமாகும் இதுலேந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா பழசை வந்து எப்போவும் மறக்கக்கூடாது ரேரான பொருட்களை வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்கிறது தப்பில்லை ஏன்னா ஃபியூச்சரில் அதோட மதிப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாகும்